ஹலோ பெரம்பலூர் பூர்வீகாவா நான் ஒரு ஃபோனு ஒரு ஃபோன் வாங்கணுங்க அது ஃபோனு இ

மாடல் வந்து ஒரு ஒன் டொண்ட்டி எயிட்டு ஜிபி இருக்கணும் ரேம்மு சி ஜிபி கம்பெனி இதுக்கு முன்னாடி ஓப்போ வெச்சுருந்தேன் ப்ரோ ஆ ஓப்போல ஆ இல்லை ரெட்மிக்கு சார் இது வேறு ஒருத்தங்க ஃபோனு அது என் ஃபோனு உடஞ்சிருச்சி ஆ உடஞ்சிருச்சி அதனால் தான் ஃபோன் கேட்டேன் ஆமாங்கங்க ஆ ஓப்போல எடுத்தாலும் ஓகே வேறு ஃபோன் அதை விட அட்வான்ஸாக இருக்காங்க சார் ம்ம் ம் ஓகே சார்

எங்களுக்கு தான் எனக்கு தான் சார் ஆ கேம் இப்போ கேம் விளாடுவேங்க சார் அப்புறோம் இப்போ நார்மல் வாட்ஸாப் இன்ஸ்ட்டாகிராம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தாங்க சார் ம் ஓகேங்க சார் அது எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் சார் எவ்வளோ ப்ரைஸில் சார் வருது சார் ம்

ம் சரிங்க பேட்ரி சார் ஆ பேட்ரி பேட்ரி ஆ தேங்க்யூ ஆ தேங்க்யூ ஆ ஆமாங்க ஆ சார் அதையே வாங்கிக்கிறேங்க சார் ம் ஆமாங்க சார் இது அது ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துறேங்க சார் ம் சரிங்க ஆ ம் தேங்க்யூ